நம் பல நடனத்தில ஆடி இருக்கிறேன் நடன நிகழ்ச்சியில் நடனம் கும்மி நடனம் நடன நிகழ்ச்சி ஆர்கெஸ்ட்டா நடன நிகழ்ச்சி அப்புறம் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் பல இதில் நான் பார்த்துருக்றேன் அது எனக்கு அனுபவம் நல்லா இருக்கிறது பல இடத்தில் நடனத்தில் நாங்களும் பங்கேற்று பல நாடகங்கள் பங்கேற்று இருக்குறோம் அதில் நாடகத்தில் லேடிஸ் பெண்கள் எல்லாம் எங்கள் கூட வந்து நல்லா ஆடி இருக்காங்க அந்த வகையில் நானும் கூட ஆடி இருக்குறேன் அந்த நக நடனத்தில் எனக்கு பங்கேற்ற பல நன்மைகள் என்னென்னா நடந்து இருக்கு நானும் பல விஷயங்களை கற்றுட்ருந்துக்குறேன் அதனால அந்த பல நாடகங்களில் பார்த்து உங்கள் அனுபவங்கள் எல்லாம் இருக்கிறது என்று நானும் நல்லதாக நடக்கும் என்று நான் எதிர் பார்க்குறேன் பள்ளிக்கூடங்கள் நடனத்தில் நாடகம் எல்லாம் நல்ல நாடகமாகதான் இருக்கும் என்று எதிர்பாக்கப்படுகிறது